வழக்கத்திற்கு மாறான நீச்சல் பயிற்சி முறைகளில் ஏகா யோகா பயிற்சி நீங்கள் எப்போதாவது செய்திருக்கிறீர்களா ஆம் என்றால் அவற்றால் உங்கள் நீச்சல் திறனில் என்ன மாற்றம் ஏற்பட்டது நீச்சல் அடிக்கும் போது நீச்சலுக்கும் பயிற்சி எடுக்கும் முறைகளை செஞ்சுருக்கோம் எது யோகா பயிற்சின்னு செத்த கை காலு வலிச்சிச்சின்னா செத்த அதை அதை க மரத்தை பிடிச்சு தொங்குகிறது அதை இதை செய்கிறது கால் வலிச்சால் இதை செய்கிறது இப்படி வழி யோகாவை எதோக்கு ஒரு வழி இருந்தால் அல்லது யோகா மாதிரி செஞ்சால் அது செத்த மாற்றத்தை ஏற்படுத்துது அதனால் அதுமாரி நேராக நேராத்தில் செஞ்சுக்குறது